கலைன்ங்கிறது எல்லாருக்குமே வராது ஒவ்வொரு விஷியத்தை பார்க்கும் போது அதை டக்குன்னு வரையணும்ன்னு நமக்கு தோன்றும் அந்தமாதிரி நமக்கு தோன்றும் போது அதுக்குன்னு ஒரு காலேஜும் இருக்கு அந்த காலேஜ் எல்லாம் கோயம்புத்தூரில் ஒரு காலேஜு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு இங்கே கும்பகோணம் சைடில் வள்ளல் கொட்டையூருங்கிற ஊர்லையும் ஒரு காலேஜ் ஒன்று இருக்கு ஆர்ட்ஸ் காலேஜு ஆர்ட்ஸ்னா யார் சேருவா அப்படின்கிறவங்க எஜுகேட்டடாக இருந்தாலும் சரி அன் எஜுகேட்டடாக இருந்தாலும் சரி அதில் எப்படி நம்ப சம்பாதிக்கலாம் எப்படி நம்ப முன்னுக்கு வரது அப்படின்ங்கிறது இல்லாமல் எக்ஸாம்பிள் நம்ப பார்த்தோம்னா இந்த தோழா மூவியில் பார்த்துருந்துருக்கலாம் சும்மா ஒரு பெயிண்ட் எடுத்து கிறுக்கும்போது அதை வந்து ஒருத்தவங்க அந்த ட்ராயிங்க்கு ட்ராயிங்ஸை பார்த்து இன்னொருத்தவங்க வந்து யோசிக்கும் போது என்னமோ கொடுத்து எவ்வளோவோ பணம் கொடுத்து வாங்கிகிட்டு போவாங்க நம்ப கண்ட்ரியில இன்னும் தமில்நாட்டில் பார்த்தோம்னா இன்னும் அது இன்னும் வரல பட்டு இருந்தாலும் அந்தமாதிரி வரஞ்சு ஒருவொருத்தவங்களையும் பார்த்து அப்படியே நம்ப வரஞ்சு அவங்க எந்த போஸில் நிற்கிறாங்களோ அதை வரஞ்சு ஒரு கட்டிடம் ஒரு பறவை அப்படின்னு வரையும் போது அவங்களுக்கு நமக்கு எப்படின்னா ஒரு கலை ஒரு திறமை நமக்கு இருக்கு அப்படின்ங்கிற இது நமக்கு ரொம்ப இதுவாக இருக்கு அதனால் கலைங்கிறது நம்ப பார்த்த உடனே நமக்கு வந்துராது நம்ப ட்ரை பண்ணணும் எப்படின்னா ஒரு ஒருத்தவங்க ஸ்டாஃப் இருப்பாங்க இல்லையா நம்ப ஸ்கூல்ன்னு எடுத்துக்கிட்டாலே ட்ராயிங்ஸ் ஹவர்ஸு எப்படின்னா ஒரு எல்கேஜிலேந்து நம்ம சிக்ஸ்த்து வரையுமே இருக்கும் அந்தமாரி பார்த்தம்னா அந்த ட்ராயின்ஸுங்கிறது ஒரு சப்ஜெக்டாகவும் ஒரு லெசனாகவும் நமக்கு இருக்கும் அந்தமாரி பண்ணும்போது கலர்ஸ் அந்தமாதிரி நம்ம ஸ்டாட்டிங்கில் என்ன பண்ணுவோம்ன்னா எல்கேஜிலேந்து யுகேஜி வரையும் கலர்ஸ் பண்ணி ஷேடலாம் பண்ணி அந்தமாதிரி ப பார்த்துட்ருப்போம் அதுக்கப்புறம் ஒன்று டூ ஃபைவ்ன்னா அதுக்குன்னு ஒரு அவர் இதெல்லாம் இப்படிதான் வரையணும் இந்த கலரும் இந்த கலரும் ஜாயின் பண்ணால் வேறு கலர் வரும் அந்தமாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் ட்ராயிங்